இப்போ இந்தியக் கல்வி முறை எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு தொழிலோடு இணைந்து செயல்படுறது தான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கு நம்ம இந்தியாவில் கிடையாது அதே மாதிரி தான் இப்போ அரசாங்க பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கல்வி வந்து முக்கியத்துவம் முன்னே அது எதில் இருந்துதோ இப்போ இப்போ தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க முன்னெல்லாம் அந்த மாதிரி அசால்ட்டாக தான் இருந்தாங்க கல்வி இந்தியக் கலாச்சாரப்படி கல்விமுறை நல்ல வந்து டீச்சிங் நல்ல கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்போ தான் வந்து இந்த பிரச்சினைகள் தீரும் நம்ம தமிழ் இப்போ தமிழ்நாட்டை அவதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தான் எல்லா ஸ்டேட்லேயும் அவ்வளோ தான் கவர்மெண்ட்டு ஸ்கூலுன்னானவே இப்போ டீச்சிங் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் மாறுபட்டு நல்ல கல்வி முறையை கொண்டு வரணும்